ஸ்விமர்ஸ் இயர்னு பார்த்தா நீச்சல் தொடர்பான நீச்சல்ல வந்து காயங்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா நீச்சல் பலகையில் நீச்சல் ட்ரஸ்ஸு நீங்கள் சொன்ன மாதிரி தொப்பி கண்ணாடி எல்லாம் ரொம்ப முக்கியம் நீச்சல் அடிக்கும் போது நீச்சல் உடைங்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம உடம்ப வந்து ஒருநிலையாக கொண்டு வந்து நம்ம நீ நீச்சல் அடிக்கையில் அது நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு இதாக பயன்படுது தொப்பி அணியிறது வந்து தலையில் வந்து அளவுக்கு மீறிய தண்ணி ஏறாமல் இருக்கிறதுக்கும் போடுவாங்கள் எனக்கு தெரிஞ்சது தண்ணி தலை வலியே உள்ளே இறங்காம இருக்கட்டும் அப்டிங்கிறதுக்காண்டி உடல்நில சரியில்லாதவங்கள் அந்தமாதிரி இருக்க குலந்தைங்களுக்கு பெரியவங்களும் போடுவாங்கள் தொப்பி கண்ணாடிங்கிறது கண்ணில் வந்து நிறைய அளவு தண்ணி உள்ளே படாமல் இருக்க கண்ணோட எரிச்சலும் இல்லாமல் இருக்குறதுக்காண்டி போடுவாங்கள் அதனால் பொதுவாக வந்து ஸிம் ஸ்விம்மிங் பழகுறவங்க எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் கண்ணுக்கொரு பாதுகாப்பு நீச்சல் உடைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு அதெல்லாம் போடுறாங்கள் அதனால் கண்ணாடியை வந்து கண்ணோட இதுக்காண்டி ஒரு பாதுகாப்புக்காண்டி தான் கண்ணாடின்னு போடுறாங்கள் அப்போ நீச்சலுன்னு பழக நம்ம போகையில் கண்டிப்பாக நம்ம மெயிண்டன் பண்றது நீச்சல் ட்ரஸ்ஸு கேபு க்ளாஸு இது வந்து கண்டிப்பாக எல்லா பக்கமுமே ஒரு முக்கியமான ஒரு இதாகதான் சொல்லுவாங்கள் நீச்சல் பழகணும் அப்படின்னு ஆசப்படுறவங்க இது எல்லாம் கண்டிப்பாக இருந்தால் சில நம்ம உடம்புல ஏற்படுற காயங்கள் வந்து பெரும் அளவில் தடுக்கலாம் நம்ம உடம்புல எந்த ஒரு இதுவும் காயங்கள் ஏற்படாமல் நம்ம நீச்சல் பழகுறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நீச்சல் ட்ரஸ்ஸு வந்து நம்மளோட உடம்ப வந்து ஒரு ஷேப்பாக ஆக்கி நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு இடையூறு இல்லாமல் இருக்குறதுக்கும் தான் நம்ம நீச்சல் ட்ரஸ் போடுறது அதேமாதிரி கேபு வந்து பெரும்பாலும் தலையில் எங்கேயும் ஒரு இது காயங்கள் ஏற்படாமல் இருக்க தண்ணி ரொம்ப ஒரு இதாக த தலைவலி இறங்குன்னு எல்லாம் சொல்லுவாங்கள் அப்படி இருக்கவங்கள் தொப்பி போடுவாங்கள் கண்ணாடி கண் எரியாமல் இருக்குறதுக்கும் கண் எரிச்சல் இல்லாமல் இருக்குறதுக்கும் கண்ணில் நிறையா அளவில் தண்ணி இதாகாமல் இருக்குறதுக்காவண்டி போடுறது